ஹலோ சார் சார் வணக்கம் சார் ஆ ஆமாங்க சார் ஆமாங்க சார் ஓ அப்படிங்களா சரிங்க சார் சரிங்க சார் ஆ ஆ ஆ என்ன கேக்குங்க சார் உங்களுக்கு வந்து வேணும் என்ன ஃப்ளேவர் வேணும் நம்மக்கிட்டே நிறைய இருக்குது எந்த ஐட்டம் வேணும்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னு சொன்னோம்னால் அதை வந்து நம்ம உங்களுக்கு பண்ணிக் கொடுத்துர்லாம் ஆமாங்க சார் ஆ சரிங்க சார் இப்போ உங்களுக்கு வெண்ணிலா இருக்குதுங்க சார் வெண்ணிலா ஃப்ளேவர் இருக்குது சாக்லேட் இருக்குது அது இல்லாமல் நம்மக்கிட்டே வந்து ப்ளாக் ஃபாரெஸ்ட் இருக்குது சரிங்களா இப்போ எது வேணும்னு சொல்கிறீங்களோ நீங்கள் சொல்கிறத நம்ம வந்து பக்காவாக பண்ணிக் கொடுத்தர்லாம் அதை சூப்பராகவும் உங்களுக்கு பண்ணி அனுப்பிடலாம் இப்போ பாப்பாவோடய பேர் சொன்னீங்க அப்படின்னு சொன்னோம்னால் பாப்பா பேர் வந்து நீட்டாக உங்களுக்கு அனுப்பிடலாம் சார் ம் இப்போ கேக்கு மட்டும் உங்களுக்கு என்னங்க சார் சார் ரேட்டு வந்து நம்ம கிட்டே எப்பயுமே கரெக்டாக இருக்குங்க சார் ரேட்டு ரேட்டு வந்து அதிகமாகவும் இருக்காது ரொம்ப கம்மியாகவும் இருக்காதுங்க ரேட்டு வந்து கரெக்டாக இருக்கும் சார் அதனால் வந்து உங்களுக்கு நம்ம வந்து நூறு சதவீதம் பக்காவாக பண்ணிக் கொடுக்கலாம் சார் அதில் மாற்றம் கிடையாது குவாலிட்டியும் சூப்பராக இருக்குங்க நம்மளுடைய கேக்கு வந்து குவாலிட்டி சூப்பராக இருக்கும் அதுவும் நம்ம நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ சொன்ன மாதிரி நம்ம வந்து பண்ணிக் கொடுத்துருவோங்க கேக்கு குறையும் கூடும் நம்ம கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா் அக்யூரேட்டாக இருக்கும் அதில் ஒன்றும் மாற்றம் இருக்காதுங்க நீங்கள் அந்த ப்ளாக் ஃபாரெஸ்ட்டெலாம் எடுத்து வாயில் வைச்சீங்கன்னாவே அப்படியே அது கரைஞ்சு லைட்டாக அப்படியே உள்ளேப் போய்விடுங்க சார் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ பாப்பா பேர் என்னங்க சார் தனுஸ்ரீ ஆ சரிங்க சார் சரிங்க சார் தனுஸ்ரீ என்றைக்கிங்க சார் நாளைக்கு பர்த்டேயிங்களா ஓ அஞ்சு அஞ்சுங்களா சரிங்க சார் சரிங்க சார் நம்ம வந்து இப்போ நீங்கள் எப்போ வேணும்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னால் நீங்கள் ஆட்ரு சொல்லிவிட்டீங்கன்னா நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தர்லாங்க வேறு என்ன சார் எதுவும் ஆ சாக்லேட்டு அது சம்பந்தமா வேறு எதுவும் வந்து உங்களுக்கு வேணுமா சார் ஆ ஸ்ப்ரே அடிக்கிறது அப்படி வேறு என்ன வேணும்னு சொன்னிங்கன்னாலும் எல்லாமேக் கொண்டு வந்து உங்களுக்கு ஹோம் டெலிவரி கூட நாங்கள் வந்து பையன்களை வச்சு பண்ணி விட்ருவோம் சார் நீங்கள் லோக்கலாக இருந்தால் கண்டிப்பாக வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு நாங்கள் வீட்டிலியே வந்துக் கொடுக்க சொல்லிக் கூட சொல்லிடுவோங்க நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி கூட பண்ணிக்கலாம்

உங்களுக்கு எப்போத் தேவையோ நீ நீங்கள் வந்து எங்களுக்கு கால் பண்ணீங்கன்னால் போதும் எல்லாமே வந்து உங்களுக்கு பக்காவாக நம்ம வந்து பண்ணிக் கொடுத்தர்லாம் ஓ அஞ்சுக் கிலோ வெண்ணிலாவே உங்களுக்குப் போதுங்களா ஆ ஓகேங்க சார் ஓகேங்க சார் ஓகேங்க சார் வெண்ணிலாவும் சூப்பராக இருக்குங்க சார் நம்ம வந்து கேக்கு வந்து மற்றவங்க மாதிரி மேலால் இந்த இதெல்லாம் மட்டும் தடவி விட்டுட்டு உள்ளே வந்து வெறும் இது மட்டும் வைக்கிற மாதிரி பன்னு இருக்கற மாதிரி இருக்காதுங்க நம்மக்கிட்டே எல்லாமே ஸ்வீட்டாக சூப்பராக இருக்குங்க நீங்கள் வந்து ஒன் டைம் ஒன் டைம் எங்கள் கிட்டே அதுக்கப்புறம் கண்டினியூவாக நீங்கள் வந்து நம்ம கிட்டே தான் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க ம் ஓகே சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் ஆ தேங்க் யூ